எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது வந்து ராஜேஷ் குமார் க்ரைம் நாவல் ரொம்ப பிடிக்கும் அந்த புத்தகத்தில் வந்து அதை எழுதின ராஜேஷ் குமார் கதை வந்து மீண்டும் மீண்டும் எழுதின படிக்க படிக்க திரும்ப திரும்ப நல்லாயிருக்கும் அந்த கதையை வச்சு படமாக எடுத்தால் ரொம்ப இருக்கும் அதில் வந்து உண்மை சம்பவங்கள் மாதிரி கதாபாத்திரங்களெல்லாம் நிறையா கொண்டுட்டுவருவாப்படி ராஜேஷ் குமார் எழுதுறது இதில் வந்து எப்படி அந்த க்ரைம் எப்படி பண்ணுறாங்க எப்படி செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்டின்னு சொல்லி எடுக்கிறது வந்து நிறையா படித்தா அதில் வந்து நல்ல உண்மை சம்பவங்களும் இருக்கும் அதையும் இல்லாமல் அதை வந்து கதாபாத்திரத்துலேயே உண்மையாகவே இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அதனால் அதை வெச்சு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும்